நான் தொழில் புதுசாக தொடங்குனதை பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு எதிரில் தான் அவங்க தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லை பழைய ப்ளாஸ்டிக்லாம் இருக்குல்ல அந்த ப்ளாஸ்டிக்குலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க அதுக்குன்னு ஒரு மிஷின் தனியாக ஒன்று வாங்கிக்கிட்டாங்க அந்த மிஷினில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ளாஸ்டிக்கை எடுத்துப் போட போட அந்த ப்ளாஸ்டிக் எல்லாமே துண்டு துண்டு துண்டாக்கி கீழ கீழ வந்துரும் அது கீழ நம்ப ஒரு கவரு வச்சு பிடிச்சி அதை பேக் பண்ணி வச்சுக்கலாம் அது அந்த ஷ்ரெட்டர் மிஷின் அது பேர் அந்த ப்ளாஸ்டிக்கை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணிட்ருவாங்க அதை எடுத்துகிட்டுப் போய் நம்ப கொடம் அப்படிலாம் யூஸ் பண்ணுறோல்ல அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணி புதுசாக செஞ்சுக் கொடுத்துருவாங்க இது வந்து அவங்களுக்கு பண்ணணுன்னு ஆசை அவங்க என்ன பண்ணாங்க பேங்க்கில வந்து கேட்டுருந்தாங்க பேங்க்கு அப்பறமாக லோன்க் கொடுத்து அவங்க இப்போ அந்த விஷயத்தை செஞ்சிட்டுருக்காங்க இது பேங்க்கு தான் ரொம்ப யூஸ் யூஸ் பண்ணுச்சு அவங்கள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அந்த எப்படி அந்த ப்ளாஸ்டிக்லாம் ரொம்ப வேஸ்ட்டாவுதுல்ல அந்த வேஸ்ட்டாவுற ப்ளாஸ்டிக் வந்து இப்போ நம்ப சாயிலில் போட்டாலும் என்னாவும் மக்கவே மக்காது அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படே தான் இருக்கும் மற்ற ப்ளாஸ்டிக்னா கூட ம மக்கிரும் அந்த பாயிண்ட்டு மைக்ரான் சொல்வாங்கள்ல அதெலாம் கூட மக்கிடும் ஆனா இந்த மாதிரி ப்ளாஸ்டிக்லாம் மக்காது இந்த ப்ளாஸ்டிக் அவங்க ரீசைக்கள் பண்ணி நம்பளுக்கே தான திரும்ப கொடுக்கறாங்க அந்த அது ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருந்துச்சு இதுக்கு பேங்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுச்சு